ஹலோ ஏய் அருணா எப்டியிருக்க ஃபோன் பண்ணியிருக்க நல்லாயிருக்கேன் எப்படி போகுது லைஃப்பெலாம் என்ன பண்ணிகிட்ருக்க என் வேலையெல்லாம் ஏதோ போயிட்டிருக்குடா என்ன சொல்கிறது என்ன வேலை சுத்தம் பண்ணுற வேலை தானே பண்ணிகிட்டுருக்கேன் அதுதான்டா பண்ணிகிட்டுருக்கேன் இப்போது அது வேறு வருமானம் சரியா இல்லை நம்ம ஒரு காசு பேசுன்னால் அவங்க ஒரு காசு சொல்கிறாங்க பேசும்போது வந்து ஒன்று கொடுக்குறாங்க அப்புறம் போயிக்கேட்டால் அமௌண்ட் பாதியாக தான் தராங்க வேல் வேலையாளுக்கெல்லாம் நம்மளால் காசே தரமுடியிறதில்லையா அது வந்து மனவருத்தமாக போயிட்டிருக்குடா ஆமான்டா அதெல்லாம் நிறைய வந்திருக்கு நிறைய கடன் தான் வந்துட்டிருக்கேன் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் எனக்கு வந்து மண்டபம் க்ளீன் பண்ணுறத்துக்கு வேணும் அப்படின்னா ஆ ஆ பத்து இருபது பேர்தான் வருவாங்கள் அடுத்த நாள் ஒம்பது மணிக்கு போனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதே தான் பிரச்சனையாக போயிட்டிருக்கும் பத்து பேர் அந்தமாதிரி தான் வருவாங்கள் அப்புறமா அவங்க ஒரு பக்கம் கத்துவாங்கள் மண்டபம் க்ளீன் பண்ண கூப்பிட்றவாங்க இதேமாரி தான்டா பிரச்சனையாகவே வந்துட்டிருக்கும் அமௌண்ட்டு தான் நம்ம ஒரு அமௌண்ட் பேசின்னா அவங்க பாதி அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க நாற்பது பேர் வேலைக்கு கூப்பிட்டா அவனுங்க பத்து பேர் தான் வரானுங்கள் நம்ம அந்த முதலாளிட்ட என்ன சொல்கிறோம் முப்பது பேர் வருவாங்க சீக்கிரம் வேலை முடிச்சிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு வரோம் அவங்க என்னென்னா வேலையே முடிக்கிறதில்லை ஒன்றும் பண்ணுறதில்ல பத்து பேர் வந்து நின்றா யார் காசு கொடுப்பாங்க அதேதான்டா பிரச்சனை போயிட்டிருக்கும் ஆ சரிடா ம் ம் ஆமாம் ம் சரி சரி அப்படியா

வேலைக்கெல்லாம் கூப்பிட்டா சரியா வந்துடுறாங்களா அப்படியா சரிடா நான் இன்னொரு நாள் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு வேலை வந்துடுச்சு எனக்கு சரிடா ம் சரி பாய் ம்